தர்மபுரி மாவட்டத்தில் சுகாதார அமைப்பு வந்து ரொம்ப நல்ல முறையில் இருக்குது எல்லா வகையான மருத்துவ வசதிகளும் இருக்குது சேவைகள் வந்து இங்கே நல்லா மக்களுக்கு கிடைக்கிது உள்ளூர் சமூகத்தின் தேவைகளுக்கு ஏற்றவாறு தாய்சேய் நல வண்டி அவசர சிகிச்சைக்கு நூற்றி எட்டு இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது ஒரு ஃபோன் பண்ணால் நூற்றி எட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து கூட்டுனு போகிறாங்க மருத்துவ வசதிகள் வந்து அந்தளவுக்கு முன்னேறி இருக்குது சுகாதார அமைப்பு மருத்துவ வசதிகள் சேவைகள் வந்து நல்ல முறையில் இருக்குது மக்களுக்கு பயன்படுற முறையில் நிறைய வசதிகள் செஞ்சுருக்காங்க சுகாதாரமாக டாய்லெட்டெல்லாம் சுத்தமாக வச்சுட்ருக்காங்க குழந்தை பேறு மருத்துவமனையெல்லாம் வந்து ரொம்ப பளிச்சுனு நல்ல முறையில் சுகாதாரமாக வச்சுருக்காங்க மற்ற புறநோயாளிகள் பிரிவும் நல்ல முறையில் வச்சுருக்காங்க தொழுநோயாளிகள் இக்குனு தனியாக மருத்துவமனை இருக்குது அதில் வந்து அவங்கள எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி வச்சு அவங்கள பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு செய்கிறாங்க நல்ல முறையில் இருக்குது தர்மபுரி மாவட்டத்தில் வந்து சுகாதார அமைப்பு நல்ல முறையில் இருக்குது